இப்போது நம்ம வந்து இந்தியாவோடய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப வேறே மாதிரி இருக்கும் அதாவது வந்து எப்படி வேறே மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன் இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து பேசுகிறாங்க அதேமாதிரி வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து படிக்கிறாங்க இப்போது வந்து எப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோடய லாங்குவேஜ் பற்றி படிப்பாங்க அது இல்லாமல் மெயினா வந்து சிபிஎஸ்இ அப்படின்ற ஒரு சிலபஸ் வந்து இருக்கும் அது வந்து பார்த்தோன்னா வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே சிலபஸில் ஒரே லாங்குவேஜ் அதாவது வந்து இங்கிலிஷ் லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயினாக நம்மளோடய தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட் போர்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் ஸ்டேட் போர்டுன்னால் என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட்டுக்குள்ளே வந்து என்ன லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க தமிழ் மெயினாக அப்போ அந்தத் தமிழ் தமிழ் படிக்கிறது மாதிரி வந்து வரும் தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டு ஒரு சிலபஸ் இருக்கற மாதிரி இதேயே போல கேரளா போயிட்டோன்னால் கேரளாக்குள்ளே ஒரு சிலபஸ் கர்நாடகான்னால் கர்நாடகா இந்தமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி சிலபஸ் இருக்கிற மாதிரி எஜூகேஷன் சிஸ்டமும் இருக்குது இந்தியா ஃபுல்லாக ஹோலாக படிக்கிற மாதிரி சிபிஎஸ்இ சிலபஸ் இந்தமாதிரியும் இருக்குது இந்தமாதிரி ஒரே வயசில் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடண்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி சிலபஸில் படிக்கிறப்போது அவங்க ஒவ்வொருத்தரோட லாங்குவேஜ் அவங்களோட அவங்க கற்றுக்கற நாலேஜாக இருக்கட்டும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற லைஃபாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரென்ட்ஸியேட் வந்து ஆகுது இந்தமாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லோருக்கும் ஒரே மாதிரி வந்து எஜுகேஷன் இருந்தது அப்படின்னா எல்லாரோடய ஸ்கில்சும் வந்துட்டு நல்லா வந்து எப்படி சொல்கிறதுன்னா நல்ல நாலேஜ்டாக இருக்கும் இன்டலிஜியன்ஸாக இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு சில இடத்துல வந்து சிலபஸ் கம்மியாகவும் ஒரு சில இடத்துல வந்து சிலபஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி ரொம்ப எஃபெக்ட்டிவ்வாக இருக்கிற மாதிரி இருக்கறதுனால ஸ்டூடண்ட்ஸுக்குள்ளேயே வந்து வேரியண்ட்ஸ் வந்து வரும் இப்போ வந்து என்னென்னால் ஸ்டூடண்ட்சை வந்து நம்ம வந்து ரொம்ப பிரஷர் பண்ணக் கூடாது நீ வந்து படிக்கணும் நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே மெண்டல் பிரஷர் ஆகுறனால் நிறைய ஸ்டூடண்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்தமாதிரி இருக்கக்கூடாது ஆனால் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சிறு வயசில் வந்து நம்ம எப்படி இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பெரிய வயசுலேயும் இருப்போம் அதாவது வந்து எக்ஸாம்பிளுக்கு கூட ஒரு ப்ராவெர்ப்ஸ் சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம சின்ன வயதுலேருந்தே ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கக்கிட்ட அவங்களால் முடியுதோ முடியலையோ நம்மளுக்கு முடிஞ்சது சொல்லிக் கொடுத்தோன்னா அவங்களால் கற்றுக்க முடிகிறத வந்து அவங்க வந்து கற்றுப்பாங்க அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்ததுன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி போய் சேரும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கருத்து இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு வந்து இந்தியால வந்து மே பெரிய ஒரு ப்ராபளமாக இருக்குது எஜுகேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இப்போது வந்து என்னன்னால் இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணுன்னால் நீட்டே எடுத்துக்குலாம் நீட்டே எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும் ஆனால் வந்து நம்ம ஸ்டேட் போர்ட்ஸ் சம்மந்தமாகப் படிக்கிற குழந்தைங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் அதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைகளால படிக்க மு முடியாது அப்படிங்கிறது வந்து இங்கே பிரச்சனை கிடையாது சிலபஸ் வந்து இங்கே வந்து கம்மியாக இருக்குது இல்லைன்னா வந்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ்ஸை வந்து இதில் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு காரணமே ஒழிய குழந்தைங்களால படிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு காரணம் வந்து கிடையாது அதனால இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரே சிலபஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னால் இப்போ ஒரே சிலபஸில் சப்போஸ் வந்து இங்கிலிஷ் லாங்குவேஜில் படிக்க விருப்பம் இல்லாதவங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோன்னால் தமிழ் லாங்குவேஜ்லேயே சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்கற எல்லாமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் இதில் வந்து இதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுதான் வந்து நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது வந்து சிலருக்கு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது நான் எதுவும் அஃபென்சிவாக பேசுகிற மாதிரி இல்லை இப்போது இதுதான் வந்து ஃபேக்ட்டு இதுதான் வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டமில் இப்போது இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம்